ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து அஞ்சு நாலு பத்து ரெண்டாயிரத்து பத்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எட்டு மூணு ரெண்டாயரத்து பதினஞ்சு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயரத்து மூணு